ஆ உள்ளே வாங்க ஓகே உங்கள் பையன் பேர் என்ன ஓகே என்ன மார்க்கு எடுத்துருக்காங்க ஓகே நாங்கள் ரிசிஸ்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த குரூப்பில் வேக்கென்சி இருந்தால் கண்டிப்பாக கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன ஊர் எங்கே இருந்து வந்து இருக்கிங்க ஆ கண்டிப்பாக மேம் இங்கே வந்து ஹாஸ்டல் இருக்கு ஆ ஃபீசும் ரொம்ப கம்மி தான் மற்ற ஸ்கூலை விட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இங்கே கம்மியாக தான் வரும் ஸோ உங்களுக்கு ஹ நீங்கள் என்ன சொல்லுறிங்க அ ஈவனிங் கிளாஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ்மே இருக்கு அப்புறோ ஸ்டடீஸ் தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆக்டிவிட்டீசும் இங்கே பண்ணுறோம் அப்புறோ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறமாரி இருந்தால் அவங்களுக்கு அதற்கு ஏற்றா மாதிரி ஃபீசும் நாங்கள் கம்மி பண்ணிப்போம் அப்புறோ ஒரு டேர்ம்க்கு பாத்திங்கனா இங்கே ஃபார் தேர்ட்டி தவுசண்ட் டூ ஃபார்டி தவுசன்னா அந்த ரேன்ஜில் தான் வரும் அப்புறோ இங்கே எஜுகேஷன் கண்டிப்பாக நல்லா இருக்கும் டீச்சர்ஸும் அதற்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் கோச்சிங் பற்றி நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்க வேண்டாம் ஓகே நீங்கள் லாங்கு வ வரிங்க அப்படினா நீங்கள் ரெகுலராக வராமல் ஹாஸ்டல் அந்த மாதிரி கூட ஸ்டே பண்ணிக்கலாம் ஹொஸ்டல்லையே நாங்கள் ஃபுட் எல்லாம் புரொவைட் பண்ணுறோம் ஸோ அங்கே அதுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் வரும் ஸோ ஃபுட் ஆ ஃபுட் எல்லாம் த்ரீ டைம் கொடுத்துருவாங்க அது எல்லாமே பிரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுப்பாங்க அதனால நல்லவே இருக்கும் நீங்கள் அதை பற்றி எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம் ஓகே இப்போ நீங்கள் இப்போ அட்மிஷன் இன்றைக்கே போட்டுக்கிறிங்களா ஆ செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துறோம் நீங்கள் அட்மிஷன்ஸ் ஜாயின்ட் பண்ணிவிடுங்க இன்றைக்கு வேறு எதாச்சும் உங்களுக்கு டவுட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேட்டுவிடுங்க இங்கேவே சொல்லிவிடுவாங்க இல்லை இன்னைக்கு அட்மிஷன் இங்கே போட்டுடுங்க ஆ அப்புறோ நாளையில இருந்து வர சொல்லிருங்க ஆ ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஆ எக்ஸ்ட்ரா இங்கே ஹிந்தி எடுக்குறாங்க ஸோ அதற்கு நீங்கள் தனியாக பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு இன்ரெஸ்ட் இருக்குன்னா உங்கள் நீங்கள் அதற்கும் சேர்த்து பே பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போடுர அப்பையே சொல்லிவிடலாம் ஹிந்தியும் பண்ணுறான் அந்த மாதிரி வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அது மாதிரி இருக்குங்களா ஆ சேர்த்துரலாம் வேக்கென்சி இருக்கு ஸோ அந்த குரூப்பே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே தேங்க்ஸ்